இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சி விடுமுறை நாள் கோடை விடுமுறை நாளில் எங்கள் பேரப் பசங்கள்லாம் வருவாங்க யுவனேஷ் ப்ரவின் எல்லாம் அந்த பசங்க வருவாங்க ஏற்கனவே சொல்லிருக்காங்க இந்தமாதிரி எங்கள் தாத்தா அதுபோல நீங்கள் வந்து டூருக்கு கூட்டுபோகணும் எங்களை வந்து நாலஞ்சி நாள் எங்களை இட்னுபோய் கூப்பிடு வரணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் போனால் வரமுடியாது அப்படினு சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு வந்து சாத்தனூர் டேமு அப்புறம் இங்கே வந்து ஏற்காடு ஊட்டி அது அதே பார்த்தினா அந்த ஒகேனக்கல் இதெலாம் வந்து ஊ ஊட்டிலாம் வந்து நல்ல கு குளிர்ச்சியான பகுதி நல்லா இந்த வெயிலுக்கு ஆப்போசிட்டாக அது நல்லா கூலிங்காக இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் மூடு இப்போ அதேபோல நீங்கள் ஒகேனக்கல் போனாக்கா நீர்வீழ்ச்சில நல்லா மசாஜ் பண்ணி குளித்து சந்தோஷமாக பசங்க ஜாலியாக இருக்கும் டேமுக்குலாம் போனோம்னா நல்லா தண்ணியில் விளையாடுறது அவங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்குந்தான எல்லாம் அங்கே வந்து குளிக்கிறது போகிறது மத்த விஷயங்கள்லாம் ஒரு குடும்பமாதான் பா பேர பசங்களோட வந்து இருக்கிறது ஒரு சந்தோஷமா விஷயம்தான் அதான் இந்தமாதிரி நீங்களும் இந்த அவங்க இருக்கிறது ஒரு பத்து மாதம் ஸ்கூல்லயே ப பேரண்ட்ஸ்கிட்ட இப்போ அதாவது அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் நாள் அப்புறம் வந்து முழுக்க முழுக்க பள்ளியில் தான் இருக்ககிறாங்க இவங்க அந்த இடைவெளியில் ஒரு மாதம் லீவுவில் ஒரு ஒரு வாரம் குறைந்சபட்சம் ஒரு வாரம் அப்படியே வெளிலலாம் சுற்றி எல்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கனா உங்களுக்கு வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஒரு மனசு மகிழ்வாக இருக்கும் ஒரு ஒரு பார்க்காத ஒரு இடத்தை பார்த்தோனா அது உங்களுக்கு மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் வந்து இங்கேயே இருந்தோம் போனம் இல்லாமல் ஒரு நாலு இடத்த சுற்றிப் பார்த்து அவங்கள பசங்களை ஒரு ஜாலி மூடில் கொண்டு போகணும் அப்படிருந்தா அவனுடய பசங்கள்லாம் நம்ம இன்னொனு தெம்பாக இருக்கும் அடுத்து எங்கள் போகணும் எங்கள் தாத்தா கூட்டினுபோவாரு அப்படி எல்லோரும் பேசும்